வாட்ஸ்ஆப்பில் என் ஃபோட்டோ வெள் வெளியிட்றதில் எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் வருது அதாவது உதாரணமாக இப்போ சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறையா விளையாட்றேன்னு சொல்லி ஜாலிக்காக பண்ண போய் அதில் நிறையா பிரச்சனைகள் வந்துருது போலீஸ் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது அதாவது எடிட் பண்ணி ஒருத்தர் ஃபோட்டோவை ஒருத்தர் மாற்றி வச்சி அதனாலையும் பல பிரச்சனைகள் வருது அதனால் ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியிறதில்லை தெரியாம விளையாட்டு தனமாக வாட்ஸ்ஆப்பில் அனுப்புறேன் அனுப்புறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ அனுப்புறாங்க அனுப்பிவிட்டு பின்னாடி அதனால் வர போறதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டபட்றாங்க அது ஏன் ஃபோட்டோவை அனுப்பணும் அது ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் பேசாம எ எப்பயும் போல் வாட்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிவிட்டு கம்முன்னு விடலால்ல எதுக்கு தேவையில்லாம ஃபோட்டோ அனுப்பணும் இவ்வளோ அனுப்பிவிட்டு எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சின்னு சொல்லிவிட்டு குத்தம் சொல்லுறதுல எதுவுமே ஆக போறது கிடையாது அது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது ஜாலிக்காக பண்ணுறோம் இன்ஸ்ட்டாவில அனுப்புறோம் ஃபேஸ்புக்கில் அனுப்புறோன்னு சொல்லி நிறையா இதெல்லாம் அனுப்புறாங்க ஆனால் அந் அந்த போட்டோவை எடுத்து அவங்க தப்பான வழியில் அதை பயன்படுத்திக்கிறாங்க பசங்க இது இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ புரிய வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிது இதனால் பல பிரச்சனைகளும் வருது போலீஸ் வரைக்கும் போறாங்க சில பிள்ளைங்க அதை வந்து எப்படி வெளியில் சொல்லறதுனும் தெரியமா மறைச்சிக்கிட்டு தப்பான முடிவும் எடுத்துறாங்க இதனால பல பிரச்சனைகளும் வருது ஆனால் பொண்ணுங்கன்னா தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லலாம் இதனால எந்த தப்பும் வர போறதில்லை அதனால தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க ஃபோட்டோ வந்துருச்சின்னு சொல்லி பயந்துட்டு எல்லாம் இருக்காதிங்க ஆனால் ஃபோட்டோ அனுப்புறத்துக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க அது தான் ரொம்ப முக்கியம் அனுப்பிச்சி விட்டிங்களா பிரச்சனை வந்துருச்சா அடுத்தது எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு மட்டும் பாருங்கள் அப்போ தான் அதில் இருந்து தெளிவாக நீங்கள் சீக்கிரமாக மீண்டு வர முடியும் தைரியமாக போய் போலீஸில் சொல்லுங்கள் அவங்க சைலண்டாக அதுக்கு உண்டான பிரச்சனையை அப்போ முடிச்சு கொடுத்துருவாங்க தைரியமாக இருங்க எதாக இருந்தாலும் பொண்ணுங்கன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் வாட்ஸ்ஆப்பில் ஃபேஸ் ஷேர் பண்ணாதிங்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணாதிங்க நான் அதனால் அதில் வந்து என் எதுவுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன் என் ஃபேம்லி மெம்பர்ஸ் முக்கியமான ரிலேஷன்ஸுக்கு மட்டும் தான் ஃபோட்டோ அனுப்புவோம் அதுவே தவிர்க்கிறது நல்லது தான் இருந்தாலும் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தா அனுப்புறோம் அவ்வளோ தான் பொண்ணுங்கக்கிட்ட நிறையா விஷயம் இது தான் சொல்கிறோம் மாட்டிக்காதிங்க எங்கேயும் போய் தப்பான வழியில் போய் மாடிக்காதிங்க எதாக இருந்தாலும் இன்ஸ்ட்டாவில இருந்து வாட்ஸ்ஆப்பில் இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து பேசுங்கள் எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோவை போடாதிங்க மெயினாக ஃபேமிலி ஃபோட்டோவை போடவே போடாதிங்க